புதிய சமையல் குறிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவிலையும் பார்ப்போம் யூடியூப்லையும் பார்ப்போம் சபர் பாய் பிரியாணி பார்ப்போம் அவர் செய்யறது எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் பிரியாணி ஐட்டம் எடுத்துட்டிங்கன்னா தம் பிரியாணி சில்லி பிரியாணி மட்டன் பிரியாணி குஷ்கா இந்தமாதிரி ஐட்டம் பண்ணுவார் அதுவும் பரோட்டா ஐட்டத்தில் கொத்து பரோட்டா ஆயில் பரோட்டா ஆயில் பரோட்டா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஏன் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் அது போக சில்லி பரோட்டா சில்லி பரோட்டானா பரோட்டா போட்டு அந்த பரோட்டா ரெண்டு ரெண்டு லேயர் பரோட்டா வரும் ஒரு பரோட்டா போட்டு அந்த பரோட்டாக்கு மேலே இன்னொரு பரோ போ பரோட்டாக்கு மேலே சில்லி நல்லா கிரேவி சில்லிமாதிரி செஞ்சு சில்லி சிக்கன் போட்டு கொஞ்சம் வடை சட்டியில கைமா குருமா ஊற்றி சமையல் பண்ணுறப்போ அந்த குருமா ஊற்றி குருமாவில சில்லி போட்டு கிரேவிமாதிரி பண்ணி அந்த கிரேவி தொக்குமாதிரி எடுத்து பரோட்டா மேலே வச்சு டபுள் பரோட்டா அடுக்கி வச்சு அதை நல்லா வேக வைக்கணும் வேக வச்சு பெப்பரு மிளகா தூள் எல்லாம் போட்டு நல்லா ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும் அப்படி வேக வச்சா அந்த ஐட்டமும் நல்லா இருக்கும் அது போக வாழை இலை பரோட்டா வாழை இலை பரோட்டால பரோட்டா பரோட்டா மேலே குருமா ஊற்றி முட்டை முட்டை பொரியல் பண்ணி முட்டை வெங்காயம் கட் பண்ணி போட்டு வடை சட்டியில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதில் பெப்பரு அதிகமாக போட்டு பெப்பர் மிளகா தூள் உப்பு அதிகமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பரோட்டா மேலே வச்சு ரெண்டு லேயராக அடுக்கி அந்த அடுக்கின பரோட்டாவ வாழை இலை மேலே வச்சு வாழை இலை பேக்கிங்மாதிரி பேக் பண்ணி கட்டி வடை தோசைக்கல்லில் போட்டு இட்லி பாத்திரம் போ மூடி போட்டு நல்லா மூடி வச்சோன்னா குப்புன்னு நல்லா வெந்துரும் குருமாவில நல்லா ஃப்ரைமாதிரி நல்லா பிடிச்சிக்கும் அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அதுபோக மட்டன் தொக்கு பண்ணுவார் மட்டன் தொக்கு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் மட்டன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதை ஃப்ரை பண்ணி தொக்கு பண்ணி வடை சட்டியில போட்டு ஃப்ரை பண்ணி தொக்குமாதிரி கொடுப்பாரு